ஆ சொல்லுங்கள் மேடம் ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் போகோணுன்னால் முந்நூற்றம்பதுருவா வருங்க போனடியும் வர்றதுங்களா இல்லை இறக்கி விட்டு வந்தால் போதுங்களா சாயந்தரம் வரைக்கும் வரணுன்னாக்கா அப்புறம் ஆயிரத்தி இரநூறுவா வருங்க இல்லைங்கம்மா அப்புறம் நிற்கணுமுலங்க சாயங்காலம் வரைக்கும் இப்போ ஒரு இடமா போச்சுல்லங்க அதுக்கு கம்மி கட்டுப்படி ஆகாது அப்படி எல்லாம் அது எல்லோருமே கொடுக்கறதுதாங்கம்மா டீசல் விலையெல்லாம் ஏறிப்போச்சு அதுக்காண்டிலாம் கட்டுப்படி ஆகாது நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வர முடியாதுங்க ஒரு நூறுபா வேணா கம்மி பண்ணி கொடுங்க வேணால் அடுத்து அடுத்து வர்லாங்க ஆமாங்க இல்லையான்னாக்க நீங்கள் இறக்கி விட்டு வந்துடறேன் அப்புறம் ஃபோன் பண்ணுங்க அப்புறம் திருப்பி பிக்கப் பண்ணிகிட்டு வருவேன்னே எட்நூறுபா குடுங்க எட்நூறுவா கொடுங்க கொண்டு போய் விட்றக்கு நானூறுபா இது ரிட்டர்ன் பிக்கப்புக்கு நானூறுபா கொடுத்துருங்க அப்ப அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆகுங்க ஆயிரத்தி இரநூறுவாய் நீங்கள் வந்து போய் இதுவும் ஒரே இடத்துல நிற்கிறக்குதாங்க அப்புறம் அங்கே வண்டி ஓட்டணுமுன்னா அதுக்கு தனியாக் கொடுக்கணும் நீங்கள் அது வந்து ப பஸ் ஸ்டாண்டுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னாக்க அப்புறம் நீங்கள் ஒரு நடைக்குன்னு ஒரு இரநூறுவா மாதிரி சேர்ந்து வருங்க இல்லேன்னால் டீசல் அடிச்சு கொடுத்துருங்க நீங்கள் டீசல் ஃபுல் பண்ணி கொடுத்துருங்க ஒரு ரெண்டாயிர ரூவா கையில் கொடுத்துருங்க சாயங்காலம் வரைக்கும் ஓட்டிக்கலாம் இல்லை இல்லை டீசல் அடிச்சு நீங்கள் ரெண்டாயிர் ரூவா கொடுத்துருங்க எத்தன்னைட அநியாயம் இல்லைங்கம்மா நாங்களும் பொழைக்க வேண்டாங்களா எல்லாம் டேக்ஸ்ஸு இன்சூரன்ஸுலாம் ஜாஸ்தி ஆயிப்போச்சு அப்புறம் எல்லாம் இப்போ ஆயில் விற்கிற வெலை எல்லாம் யோசனை பண்ணி பண்ணணுமில்லைங்க ஆ நம்பளும் நாங்கள் மட்டும் என்னன்னுங்க இப்போ என்ன டாட்டா பிர்லா பரம்பரையிங்களா நீங்கள் வேறு நானே ஆட்டோ ஓட்டி பொழைப்பு நடத்திகிட்டு இருக்கிறேன் நீங்கள் ஒரு பக்கம் ஆ பார்க்கலாங்க ஏங்க அப்படின்ட்டு இல்லைங்க எல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு தான் போகோணுங்க வெலைவாசி ஏறிவிட்டு இருக்குது தெரியுமுல்லைங்கப்புறம் ஆ

அதுக்கு கம்மியாலாம் கட்டுப்படி ஆகாதுங்கம்மா சும்மா நின்றுருக்க முகூர்த்தமா நான் பத்து வாடைகைக்கி ஓட்டிடலாம் நம்ம அங்கே நின்றுட்ருக்குறதுக்கு இங்கே வந்தால் நான் ஓட்டிருவேங்க மூன்றுபா நாலு ரூவாய்க்கி சம்பாரிச்சுருவோம் கடைசியாக என்னங்க டீசல் வெச்சு ஒரு ஆயிரத்தி எண்நூறுவா கொடுத்துருங்க இல்லைங்க ஒரு இரநூறுவா கம்மி பண்ணி கொடுங்க ஆயிரத்தி இரநூறு

அப்படி சொல்லாதிங்கம்மா அம்மா கொஞ்சம் அனுசரிச்சு இல்லைங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னால் நான் கொஞ்சம் அனுசரிச்சு பார்க்கலாங்க வையுங்க வையுங்கன்னு இப்படி சொன்னிங்க